ஹலோ சார் வணக்கம் சொல்லுங்கள் ஆ சார் இது ஒன்னுல்ல நம்ப ரெஸ்ட்டாரெண்ட்டில எது சார் ஃபேமஸ்ஸானது ஐஸ்கிரீம்ஸு யூஷுவலாக நல்லா இருக்குன்னாங்க ஓகே ஓகே ஒகே இப்போ சார் ஆஷுவலாக என்னென்னா இப்போ நம்ப ஐஸ்கிரீம்ஸ் இருக்குல்லையா அதில் எத்தனை ஃப்ளேவர் வச்சிருக்கீங்க ஓகேங்க சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆ சொல்லுங்கள் சார் ம் ம் ம் ஓகே இந்த பட்டர்ஸ்காட்ச் வேறு இது பிஸ்தா ஓகே ஓகே ஓகே இப்போ ஆக்ஷுவலாக வந்து பார்த்தீங்க சார் நம்ப வந்து இந்த ப மேரேஜ் ஃபன்க்ஷன் இருக்குல்லையா அதில் வந்து ஐஸ்கிரீம்ஸ் ஸ்டால்ஸ் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணுறோம் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்க்காக எனக்கு தேவைப்படுது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்க்குக்கு எத்தனை லிட்ரு சார் ஐஸ்கிரீம் வரும் சார் நான் வேறு ஒரு இதில் விசாரிச்சேன் விசாரிச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு லிட்ரு வருன்னார் இப்போ நீங்கள் காமனாக வந்து நீங்கள் எத்தனை லிட்ரு கொடுக்கறீங்க ஃபைவ் லிட்ரு ஓகே ஓகே எவ்வளோ தான் ஓகே ஓகே ஓகே ம் ம் ஓகே இல்லை புரியுது ப்ரோ ஹோம்மேடு ஹோம்மேடு இது பண்ணுறீங்க இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பல்க்காக வாங்கி நான் வந்து இங்கிட்டு ஃபன்க்ஷனில் வந்து கொடுக்கலாம் இல்லை எனக்கு இப்போ வீட்ல தேவைப்பட்டாலுமே நான் வந்து குவாண்டிட்டி அதிகமாக வாங்கணும்ல அதுக்காக தான் கேட்கறேன் ஆ என் ஃபேமிலியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபன்க்ஷன் வருது ஒரு ஃபிஃப்ட்டி மெம்பர்ஸ் வர்றாங்கன்னு வச்சிக்கங்க ஒரு சின்ன ஒரு ஒரு நிச்சியதார்த்தம் அந்த மாதிரி ஏதா ஒரு இது நடக்கறப்போ ஒரு ஃபிஃப்ட்டின் மெம்பர்ஸுக்குண்டான ஐஸ்கிரீம்ஸு அது தான் நான் கேட்கறேன் வேறு எதுவும் இல்லை ஆ ஆ அதென்னா என்ன ரேட்டு சார் வருது ஓகே அந்த ஒரு ஸ்கூப்பு அந்த ஒரு கப்பு ஆ கப்பு ம் ம் ம் ம் சரிங்க சார் ஓகே ஓகே ம் ம் உள்ளே தானே உங்களுக்கு நல்லா அதாவது ஒரு மினிமம் கப்பு நல்லா குவாலிட்டியான நல்ல டேஸ்ட்டு ரேட்டும் எனக்கு ரேட்டு கூட பிரச்சனை இல்லை எனக்கு குவாலிட்டி இது நல்லா ரேட்டாக இருந்துட்டா கூட ஓகே ஏன்னா ஃபிஃப்டின் ருப்பீஸுன்றப்ப இதோட குவாலிட்டி எப்படிருக்கும் எனக்கு தெரியல ஏன்னா அதரு இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே ஃபிஃப்ட்டின் ரூப்பீஸுக்கு ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது அப்படின்றப்ப உங்கள் இதில் நல்லா டாப் குவாலிட்டியாக இருக்கறது ரெ காஸ்ட் வைஸ் எனக்கு பிரச்சனை இல்லை குவாலிட்டி இதெல்லாம் பக்காவாக இருக்கணும் ம் ம் ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ